எனக்கு மிகவும் புடிப்பிய பிடித்த ஒரு வண்ணம் தீட்டும் பொருள் அப்படின்னா நான் வந்து ஆயில் பெயின்டிங் தான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த ஆயில் பெயின்டிங் கிரையான்ஸ் மூலிமா ஒன்று ஒன்று இணைச்சு பல வகை வண்ணங்களை கொண்டு வர முடியும் எனக்கு நான் பண்ணுற வண்ணம் நான் பண்ணுற கலரிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆயில் பெயின்டிங் தான்